ஹலோ மேடம் ஆ எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்குது அதுக்காக வேண்டி ஒயிட் ரைஸு பெப்பர் ரசம் நண்டு வறுவல் வேணும் ஆ ஆமாம் உங்கள் ரெஸ்ட்டாரண்டில் கிடைக்குமா மேடம் ஆ சரி அப்புறம் வேறு ஆ வேறு என்ன மேடம் ஸ்பெஷலு ஆ சரிங்க ச மேடம் ஆ சொல்லுங்க மேடம் ஆ சரி ஆ ஸ்வீட்டு என்ன மேடம் ஸ்பெஷலு ஆ சரிங்க மேடம் சரி அதெல்லாம் நல்லா இருக்குமா மேடம் புதுசாக போட்டது தானே மேடம் சரி மேடம் அது வந்து நாங்கள் ஒரு பதினைஞ்சு பேர் அங்கே வரலான்னு இருக்கோம் நாங்கள் பதினைஞ்சு பேர் வரதுக்கு டேபிளெலாம் ரெடியாக இருக்குமா மேடம்

ஆ சரிங்க மேடம் நாங்கள் பதினைஞ்சு பேர் வரோம் ஆனால் வந்து என்ன ஃபுட்டு கேட்குறாங்களோ அதை அரேஞ்சு பண்ணி தரணும் மேடம் ஆ அதுதான் டேட்டு

ஆ சரி மேடம் நாங்கள் வந்து டேட் கேட்டுவிட்டு அதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறோம் மேடம் நீங்கள் டைம் டைம் மட்டும் சொல்லுங்க மேடம் எத்தனை மணிக்குன்னு ஆ ஆ நாங்கள் அதுக்கு பிரகாரம் வந்துடறோம் ஆ தேங்க் யூ மேடம் ஆ தேங்க் யூ மேடம் அதே மாதிரியே வந்துடறோம் மேடம் ஆ சரி தேங்க் யூ மேடம்